ஹலோ ஆ டிராவல் ஏஜென்ஸிங்களா ஆ வந்துங்க நாங்கள் சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு போ ஆ பத்து பேர் போகணுங்க அதுக்கு எப்படி பஸ்ஸா இது எப்படி இல்லைங்க எட்டு பேருங்க ரெண்டு பேர் குழந்தைங்க ஆமாங்க ஏசி இல்லாதது தான் வேணுங்க ஏன்னால் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்களா அது ஏதும் சளி இது பிடிச்சிருச்சுனா என்ன பண்ணுறதுனுதான் ஒரே வண்டியில் போகிற மாரிதாங்க ஆமாங்க இருபத் இருபத்தி நாலாந்தேதி போகிற மாதிரிங்க ஆமாங்க காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு அந்த சுக்ரீஸ்வரர் கோயிலில் இருக்கிற முகர ஆமாங்க எவ்வளவு வருமுங்க ஆறாயிரம் வருங்களா சரி சரிங்க இப்போ வந்துங்க அங்கே போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு இது ஹோட்டல் எல்லாம் வந்து நல்ல ஹோட்டலாக இருக்குமா எப்படி என்ன இது ஆமாங்க ஆமாங்க சரிங்க சரிங்க ஆமாங்க ஏன்னால் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் முதல் தடவை போகிறோங்க சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு அதனால்தான் சரி மொதல் தடவை நம்ம போகிறதுனால வந்து கொஞ்சம் எப்படி போகிற வழி எல்லாம் எப்படி இருக்குமோ கோ ஹோட்டலு எப்படி இருக்குமோ அப்படின்னு தெருவுகளெலாம் ஏ எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல

ம் சரிங்க சரிங்க அப்படிங்களா இப்போ வந்து எங்களுக்கு வந்து கோயில் தெரியாதுங்க அதனால கோயிலில் அவகள எப்படி கூட்டிகிட்டு போய் எந்த டையத்தில் இருந்து எந்த டைம் வரைக்கும் கோயில் நடை திறந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுங்களா ஆமாங்க ஏன்னால் ஆ ஆ சரிங்க ஆ நாளைக்கு கட்டிடுறேங்க அவ அப்புறம் எப்படிங்க அவக வந்து கரெக்டாக அட்ரஸ்க்கு எல்லாம் வந்துடுவாங்களா எப்படி என்ன ஏது சரிங்க சரி சரி இப்போ கோயிலுக்கு போய்விட்டு வர்ற வழியில் வந்து ஏதாச்சும் கோயில்களெலாம் இருந்துச்சுனால் கொஞ்சம் சுற்றி காமிப்பாங்களா அது பரவாயில்லங்க ஏன்னால் நம்ம ஏதோ ஒரு நாளைக்கு போகிறோம் பெரியவகளை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் கொஞ்சம் மகிழ்ச்சியோடு ஆ ஆ சரிங்க அப்படிங்களா இது அட்வான்ஸ் எவ்வளோ கட்டுற மாதிரி வருங்க அப்படிங்களா சரி சரிங்க டிரைவரெல்லாம் கொஞ்சம் நல்ல டிரைவராக பார்த்து போட்டு விடுங்க ஆ சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ம்